ஸ்கூல் டேஸ்ஸில் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷு இங்கிலீஷ் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன் அண்டு பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து மேக்ஸு மேக்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் தான் நல்லா போடுவேன் அப்புறமா அது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் வந்து நல்லா படிப்பேன் ஜென் க்ராமரு அந்த பேரக்ராஃப் ரீடிங்கு இங்கிலீஷில் நல்லா படிப்பேன் இந்த டென்த்து டென்த்து டுவெல்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஷ் டூ இந்த த்ரீ இயர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூல் டேஸ்ஸில் ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ஸு டென்த்து படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸு ட்யூஷன்னு ரீடிங்கு அந்த தவிர எனக்கு எதுவும் தெரியாது ப்ளஷ் டூ படிக்கற வரைக்கும் தான் ரொம் அப்புறமா ஃப டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஷ் டூவில் ஃபஸ்ட் க்ரூப் செகேண்ட் க்ரூப் தான் எடுக்கணுன்னு இருந்தேன் பட் அதில் மேக்ஸ் வருதுன்னு ஒரே காரணத்துனால் ஹிஸ்ட்ரி காமர்ஸ் எடுத்தேன் அதில் அக்கௌண்ட்ஸ் வந்துடுச்சு அது எப்படியோ கஷ்டப்பட்டு நான் அக்கௌண்ட்ஸுக்கு தனியாக ட்யூஷன் போய் நான் போட் போட் எக்ஸாம் எழுதி ப்ளஸ் ஒன் ப்ளஷ் டூ பாஸ் பண்ணிவிட்டேன் ஸோ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷு அதனால தான் காலேஜ்லேயும் பிஏ இங்கிலீஷ் எடுத்தேன் மேக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது வராது சொல்லப்போனால் எனக்கு மேக்ஸ் வராது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஷ் டூவில் மேக்ஸு அக்கௌண்ட்ஸுலாம் ரொம்ப க கஷ்டப்பட்டு தான் படித்தேன் அப்புறமா ஸ்கூல் டேஸ் வந்து எனக்கு ப்ள டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஷ் டூ ரொம்ப இந்த த்ரீ இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட படிப்பு வீடு ஹாலிடேஸுன்னு ரொம்ப நல்லா போச்சு